ஆ சொல்லுங்க மேடம் வணக்கம் ஆமாம் மேடம் சொல்லுங்க மேடம் பண்ணிதரலாம் மேடம் நீங்கள் எப்போயுமே எங்கள் கிட்ட தானே வாங்கிறீங்க கண்டிப்பாக பண்ணி தரோம் மேடம் என்னென்ன வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு ஆ ஆ சரி மேடம் ஆ சரி மேடம்

சரிங்க மேடம் பண்ணி கொடுத்துர்லாம் மேடம் உங்கள் அட்ரெஸ் மட்டும் சொல்லுங்க நான் ஹோம் டெலிவரியே கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்றேன் மேடம் ஆ சொல்லுங்க

ஆ ஓகே மேடம் எப்போ மேடம் தேவைப்படுது சாய்ந்திரம் வேணுமா இல்லை நாளைக்கு கொடுத்தா ஓகேவா நீங்கள் டைமிங் சொன்னீங்கன்னால் அந்த டைமில் இருக்கும் மேடம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்றேன் மேடம் எதுவாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷன்னாக இருந்தாலும் எங்கள் எங்கள் கிட்டயே ஆடரு கொடுங்க மேடம் பண்ணி கொடுத்துர்றேன் நான் நீங்கள் உங்களுக்கு ரேட்டு கூட நான் என்ன பண்ண முடியும் அதை கம்மி பண்ணி தரேன் மேடம்

சேரி ஓக் ஓகே தேங்க்ஸ் மேடம்